யூடியூப் சேனல் ரெசிபிஸ் ரெசிபிஸ்னாலே எங்களுக்கு எனங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச உணவு வந்து பிரியாணி அதனால் பிரியாணி நாண்வெஜ் ஐட்டமே எது எது டிஃப்ரண்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது அதை பார்த்து அதை பண்ணுறதுதான் எங்கள் வேலை பிரியாணி பிரியாணின்னால் அதை வித்தியாச வித்தியாசமாக எப்படிலாம் செய்யலாம் எந்தெந்த பிரியாணிக்கு என்னென்ன போடணும் நார்மலாக நாங்கள் பிரியாணி செய்வோம் ஆனால் ரெசிபிஸ் பார்த்து நிறைய ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி நல்லா வந்தால் பாராட்டுவாங்க பாராட்டை வாங்கிப்போம் கொஞ்சம் சொதப்பிடுச்சின்னால் திட்டு வாங்குவோம் பிரியாணி அப்புறம் ஸ்வீட்ஸ் ஐட்டமெலாம் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் பார்த்து அந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் நிறைய செய்வோம் என்னென்ன ஸ்வீட்டு பசங்க என்னென்ன கேட்குறாங்களோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே நாங்கள் இந்த சேனல்ஸ் பார்த்து செய்வோம் அதுமாதிரி டிவியில டிவி டிவி பார்க்கவும் எங்களுக்கு பிடிக்கும் டிவியில நிகழ்ச்சிகள் நிறைய பு பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அந்தமாதிரிலாம் ஓடும் அந்த டான்ஸ்ஸு பாட்டுன்னு இது எல்லாமே நாங்கள் விருப்பமாக பார்ப்போம் பசங்கள் டான்ஸ்ஸு நல்லா ஆடுவாங்க நாங்கள் அந்த டான்ஸை பார்த்து அந்த டான்ஸ்ல என்ன இருக்குது அது அப்படிங்கிறத பிள்ளைங்க கற்றுக்கணும் அதை கற்றுக்கிட்டு பண்ணணும் ப பண்ணணுன்றதில் ஒரு ஆர்வம் பிள்ளைங்களோட எங்களுக்கு நிறையா இருக்குது அதனால் பாட்டு பாடுறது கேட்குறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும் எப்போதும் சேனல்ஸ் பார்த்து சேனல்ல என்னென்ன புதுசு புதுசாக வருது நிறைய கேம்ஸெல்லாம் பார்ப்போம் விளையாட்றது கேட்குறது இது எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும்